ஆ ஹலோ கார் டிராவல்ஸ் ஃபயாஸ்க் கானா ஆ ஆமாம் நான் வந்து சென்னையிலேந்து வந்துருக்கேன் எனக்கு கிருஷ்ணகிரி ரிவர் டேம்க்கு போகனும் உங்களோட கார் கேஆர்பி டேம் கேஆர்பி டேம் ஆ ஆ உங்களோட காரை எடுத்துட்டு நீங்கள் வ என்ன எனக்கு வந்து சுற்றி காட்டணும் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க கிருஷ்ணகிரியில ஆ ஆ நான் வகாப் நகரில் இருக்காங்க ம் எங்களோட அக்கா வீடு அங்கே கூட்டிகிட்டு போகனும் அப்பறமாக இன்னும் என்ன என்ன பிளேசஸ் இருக்கு கிருஷ்ணகிரியில ஆ ஆ அங்கே உள்ள ஆ உள்ள சுற்றிட்டு வரணுமா ஆ ஆ ஆ அங்கே எவ்வளோ எவ்வளோ காஸ்ட் ஆகும் சின்ன காரு தான் நாங்கள் நாலு பேர் ஆ ஆ அப்படியே ஆ வகாப் நகருக்கு வரணும் மறுபடியும் ரெண்டாயிரத்து ஆ மறுபடியும் மறுபடியும் சென்னைக்கு வரணும் ஆ ஆமாம் ஆ சரி டீசல் கணக்கு எல்லாம் எப்படி ஆ டிரைவர் டிரைவர்க்கு

ஆ டிரைவர்க்கு சாப்பாடு செலவு அது

ஆ காரு ஏசியா ஆ அப்புறோம் இது டிரைவர் ஸ்டே பண்ணனும் அதெல்லாம் ஆ ஆ சரி என்ன காரு என்ன என்ன காரு வச்சுருக்கிங்க

ஆ ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ரேட்டா ஆ சரி நாங்கள் ஷிஃப்ட்டே எடுத்துக்குலாம்

ஆ ஓகே ஆ ஆ ஓகே நான் ஆஃபிஸ்க்கு வந்து அமொவுண்ட் பே பண்ணிற்றேன் அமொவுண்ட் அமொவுண்ட் ஆ ஆ சரி நாளைக்கு நீங்கள் வந்துருங்க சார் நான் லொகேஷன் அனுப்பிச்சுறேன் ஆ ஆ ஆ சரி தேங்க் யூ ம்